விவசாயம் என்றாலே பிடித்த அம்சம் தான் விவசாயத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் எனக்கு பிடித்த ஒன்றாகும் எங்கள் விவசாயத்தில் நெல் நடவு வேர்க்கடலை பிடுங்குதல் கரும்பு நடுதல் பய பருத்தி விளைவித்தல் மக்காச்சோளம் சோளம் மிளகாய் சாகுபடி கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் கொத்தவரைக்காய் இது போன்ற பயிர்கள் எங்கள் நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒன்றாகும் இதில் எனக்கு பிடித்தது நெல் பயிராகும் ஒரு விவசாய நிலத்தில் முக்கியமாக ஒரு உயிர் வாழத் தேவையான பொருள் என்னவென்றால் அரிசி நெல் ஆகும் இது இந்தியா முழுக்க அல்ல உலகம் முழுக்க மக்களிடையே உயிர் வாழ்வதற்கான விவசாயம் அடிப்படையாக அமைந்து வருகின்றது எனக்கு விவசாயம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது